ஹலோ மேடம் ஆ மேடம் வணக்கங்க மேடம் நாங்கள் சுஜி பியூட்டி பார்லர்லேருந்து பேசுகிறோங்க ஆமாங்க ஆ சொல்லுங்க ஆ சொல்லுங்க ஆ மேம் ஆக்சுலாக இது லேடீஸ் ஸ்பெஷல்தாங்க ஜென்ஸுக்கு ஒரு செக்ஷன் இருக்குங்க அது வேறு இடத்துல இருக்குது இங்கே வந்து லேடீஸ் பேபீஸு எல்லோருக்கும் பண்ணுறோங்க அதனால் தனி செக்ஷனா தான் இருக்குது நீங்கள் ஒரு நாள் விசிட் பண்ணுங்க மேடம் நாங்கள் இப்போது ஆஃபர்லாம் நிறையா போட்டிருக்கோங்க மேம் இப்போது வந்து யூஷுவலாங்க ஒரு நாங்கள் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரேட் செவன் ஹண்ட்ரேட் பண்ணுவோங்க வெறும் கட்டு மட்டும் பண்ணுறதில்லைங்க இந்த ட்ரை அப்படின்னு சொல்றதுங்க ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து ஹ ஹெட் பாத் எடுத்துவிட்டு அதுக்கப்புறோம் வந்து உங்களுக்கு நாங்கள் நீட் பண்ணிட்டு யா ஹேர் பேக்குன்னு ஒன்று பண்ணுவோங்க அது வந்து ரொம்ப நல்லதுங்க ஹேர்க்கே இப்போது உங்கள் ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குன்னு வையுங்களேன் ஆக்ஷுலா நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்காமல் தண்ணி நெறையா குடிக்காமல் இருக்கிங்கன்னால் உங்க ஹேரெல்லாம் ரொம்ப ட்ரையாகி அந்த ஸ்ப்ளிட் ஹேர் மாதிரி வருங்க அது அப்புறம் பார்த்திங்கன்னா கிரே ஹேர் மாதிரி வந்துடும் அது எல்லாம் நாங்கள் வந்து இந்த ஹே ஹேர் பேக் போடுறதுனால என்னாகுன்னால் உங்களுக்கு நல்ல குளோயிங்காக இருக்குங்க ஹேர் நல்லா ஷைனிங்காயிடும் அது ஒன்று பண்ணுவோங்க ஹெட் பாத் ஒன்று ஹேர் மாஸ்க் போடுவோங்க பிளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேர் கட்டு பெ பிளஸ் வந்து உங்களுக்கு வந்து அதில் வந்து அந்த நீங்க பார்த்துருப்பிங்க இல்லைங்களா கட்டிங்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஹேர் ஒரு வளைஞ்ச மாதிரி கொஞ்சம் அப்படி நீட்டாக இருக்குங்க அந்த லுக்குக்காக நாங்கள் அது பண்ணுவோம் ட்ரையர் மூலமாக ஆமாம் பண்ணுவாங்க ஆ ஆமாம் வளைவு வளைவாக வருங்க ஆ அது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் அப்படி சொன்னேன் கண் ஆ கண்டிப்பாங்க மேம் திரெட்டிங் இருக்குங்க மேம் ஃபேஷியல் இருக்குது கோல்டன் ஃபேஷியல் இருக்குது நான் இது மேடம் எல்லாமே பியூர்லி ஆயுர்வேதிக்குங்க உங்களுக்கு எந்த ச ஸ்கின் சைட் எஃபெக்ட்டும் இருக்காதுங்க நாங்கள் வந்து பிரைடல் மேக்அப்பும் பண்றோங்க ஓஓ இல்லை மேடம் ஆ நாங்கள் வந்து மேடம் எங்க கிளீனிக்லையே வந்து உங்களுக்கு வந்து கெயிட் பண்ணுவாங்க மேம் நீங்கள் அந்த மாதிரி டௌட்ஸ் எல்லாமே அவங்கள்கிட்ட இது கேட்டுக்கலாம் நாங்கள் வந்து ஒன்லி ஹெர்பல் புரோடக்ட்டுங்கிறதினால உங்களுக்கு வந்து சைனஸ் வராத மாதிரி நாங்கள் பேக் பண்ணி உங்களுக்கு பண்ணுவோங்க அதனால் நீங்கள் வந்து எங்களுக்கு மார்னிங் டென் ஓ கிளாக்குக்கு ஸ்டார்ட் பண்ணிணோன்னா ஈவினிங் எயிட் வரைக்கும் எங்கள் ஷாப் ஓப்பனில் தான் இருக்கும் மேம் நீங்கள் ஆன்லைன்லையும் நீங்கள் ரெஜிஸ்ட்டர் பண்ணிகிட்டு வரலாம் நேரிலையும் வரலாங்க எங்களுக்கு ரெண்டு ஷாப் இருக்குது மேடம் எங்களுது வந்து பார்த்திங்கன்னா ஜங்க்ஷன்கிட்ட ஒன்று இருக்குங்க அஹாபுரம்ட்டே ஒன்று இருக்குங்க ஸோ நீங்கள் வந்து எப்போ வேணாலும் விசிட் பண்ணுங்க மேம் கண்டிப்பாக வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக இருக்குது மேம் மேம் நீங்கள் வந்து மெம்பர்ஷிப் கார்ட் வாங்கிட்டிங்கன்னால் உங்களுக்கு நீங்கள் மந்த்லி மந்த்லி வரலாம் மேம் உங்களுக்கு வந்து நாங்கள் ஆஃபர் கொடுக்கறோம் அதில் வந்து உங்களுக்கு கம்மியாகுங்க ஃபீஸ் வந்து கம்மியாகும் வித்து ஜிஎஸ்டியோடு தான் நாங்கள் பண்ணுறோங்க உங்களுக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரேட் ஃபோர் ஹண்ட்ரேட்டுக்குக்குள்ளே முடிஞ்சுருங்க நீங்கள் ஒரு மெம்பர்ஷிப்க்கு ஆமாம் ஹண்ட்ரேட் ருபீஸ் கொடுத்து ஒரு மெம்பர்ஷிப் கார்ட் வாங்கிட்டிங்கன்னால் நீங்கள் வந்து எப்போ வேணாலும் வந்திங்கன்னால் உங்களுக்கு ஆஃபர் ரேட்டுதாங்க நீங்கள் பிர ம ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்க அப்படிங்கும்போது ஃபஸ்ட் டைமே நீங்கள் மெம்பர் கார்ட் வாங்கிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வந்திங்கனாலும் உங்களுக்கு வந்து ஆஃபர் ரேட்டுதாங்க வரும் அதேபோல நாங்கள் ஸ்பெஷலாக சிலது போடறோம் அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்போங்க மெசேஜ் பண்ணுவோம் அந்த டைம்லையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க மேடம் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு ஆ பாடி மசாஜ் இரு ஆ பாடி மசாஜ் இருக்குங்க மேம் நீங்கள் கண்டிப்பாக வாங்க உங்களுக்கு நாங்கள் இதை பற்றி நிறைய விஷயோம் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோங்க நீங்கள் எல்லாமே எடுத்துக்கோங்க உங்களுக்கு பெனிஃபிட்டடாக இருக்குங்க வாங்க கண்டிப்பாக ஆ தேங்க்யூ மேடம் தேங்க்யூ மேடம் ஆ